பெட்ரோல் வில அதிகமானனால் முன்ன மாதிரி வண்டியே யூஸ் பண்ண முடியல ஏன்னால் முன்னையெல்லாம் பெட்ரோல் வந்து கம்மியாக இருந்துச்சி அதனால அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருந்தோம் இப்போல்லாம் பெட்ரோல் வில அதிகமானனால் வண்டியில் பெட்ரோல் அடிக்க காசும் கையில் இருக்கற மாட்டிக்குது முன்னையெல்லாம் வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சிக்கணுனா ஐன் ஐநூறுபாய்க்கு அடிச்சால் கூட மாசம் ஃபுல்லாக வெச்சு ஓட்டிடுவேன் இப்போ வந்து ஆயரூபாய்க்கு அடிச்சால் கூட அது பத்த மாட்டிக்குது ஏன்னால் இதுக்கு வந்து இது காரணம் வந்து பெட்ரோல் வில அதிகமானதனால தான் முன்னையெல்லாம் காலேஜுக்கு போகணுன்னா நூறுபாய்க்கு பெட்ரோல் அடிச்சால் கூ அடிச்சால் கூட போயிட்டு காலேஜு போயிட்டு வீட்டுக்கு அது அந்த பெட்ரோலே போதும் ஆனால் இப்போல்லாம் போகிறதுக்கே நூறுபா ஆகுது மறுபடி வீட்டுக்கு வரத்துக்கு நூறுபா செலவாகிருது இதுலேயே பெட்ரோல்க்கு ஒரு நாளைக்கு இரநூறுவா செலவாகிருது காலேஜ் பஸ்ஸு யூஸ் பண்ணால் கூட ஆறு மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் செலவாகுது ஆனால் இந்த வ வண்டியை யூஸ் பண்ணுறனால ஒரு மாசத்துக்கே ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கிட்டே செலவாகிருது வண்டி அதிகமாக யூஸ் பண்ணுறனால இயற்கையும் வந்து மாசு ஆகிறது ஏன்னால் வண்டியிலேருந்து வர அதிகமான புக வந்து கார்பன் டைஆக்ஸைடு புக அதிகமாக கலந்துகிறது அதனால் காற்று வந்து தீங்கு ஏற்படுகிறது அதுக்கப்புறம் இயற்கைகள் மட்டும் இல்லை ம மனுஷங்களுக்கும் வந்து இந்த புக வந்து ரொம்ப தீங்கு விளைவிக்கிறது ஏன்னால் மனுஷங்களுக்கு வந்து ஆஸ்த்துமா மூச்சு திணறல் போல் போன்ற நோயெல்லாம் வர காரணமாக இந்த எரிவாய் இருக்கின்றது